ஹலோ சார் பேசுகிறேன் சார் தேர்ட் இயர் ட்ரிபுள் இ சார் இது நேற்று கிரௌண்ட்டில் விளையாடுறப்ப ஐடி கார்ட் தொலைஞ்சிடுச்சிங்க ஆமாம் சார் இல்லை சார் பசங்களோடு கிரௌண்ட்டில் விளையாடுறப்ப எப்படி அது காணப்போச்சுனு தெரியல சார் தொலைஞ்சிடுச்சி சார் சாரி சார் சார் இப்போ இது இப்போ இது கிடைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணுறது ஐடி கார்டு இது பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுகிட்ட கேட்டேன் சார் ஃப்ரெண்ட்ஸுகிட்ட கேட்டு பார்த்தேன் சார் கேட்டு பார்த்தேன் சார் யாருமே கிடைக்கலன்ட்டாங்க சார் பீட்டி சார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுணேன் அவரும் இல்லைப்பா கிரௌண்ட்டில் அப்படின்ட்டாரு சார் நல்லா பார்த்தேன் சார் அது இல்லேன்ட்டாரு சரி மேம் நூறுபா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சார் நூறுபா எங்கள் வீடு கொஞ்சம் இது கஷ்டமான ஃபேமிலி சார் சார் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் மறந்துட்டேன் சார் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க சார் சாரி சார் இதுவா நூறு நூறுபா சார் அவ்வளோக்கு வீட்டில் கொஞ்சம் வீட்டு கஷ்டம் ரொம்ப இருக்குது சார் சார் ஒரு அறுபது ஒரு ஐம்பது ரூபா போட்டுக்கோங்க சார் சரிங்க சார் வேறு இது வேறு எதுவும் எந்த இதுவும் வேறு இது வேணாமா சார் ஐடி கார்ட் இது

சார் சார் வேறு பிரச்சின எதுவும் வராதுல சார் இப்போ புது ஐடி கார்டு வாங்குறது இல்லை சார் இது ஏற்கனே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இது மாதிரி ஒரு புது ஐடி கார்டு தொலைச்சிட்டேனு சொல்லி வாங்குனாங்க சார் அந்த ஐடி கார்டு யூஸ் ஆகாது அப்படின்ட்டு ஸ்கூல் உள்ள வரப்போ காலேஜ் உள்ள வரப்போ நிறைய சொல்லுறாங்க வாட்ச்சுமேன் இந்த ஐடி கார்டா ம் ஓகே சார் சரி அப்ளே பண்ணிடலாம் சார் தேங்க் யூ சார்